கோயமுத்தூர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊரு எனக்கு வந்து கோயமுத்தூர் வந்து ரொம்ப பிடிக்கும் இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கனா சுமார்ட் சிட்டினு சொல்லுவாங்க இங்கே நிறையா கம்பெனிஸ் இருக்குது நிறையா காலேஜஸ் இருக்குது அப்புறம் நிறையா வந்துட்டு டூரிஸ்ட் பிளேஸஸ்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது இந்த ஊரில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா அப்படின்னா பொள்ளாச்சி சைடு வந்து நல்லாயிருக்கும் பச்சைபசேலுன்னு இருக்கும் எனக்கு நான் முன்னாடியே சொன்னாமாதிரி எனக்கு கிரின்னறியா இருக்கிற இடம்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் பச்சைப்பசேலுன்னு இருக்கும் அப்போ நிறையா கோயில் வந்து இங்கே இருக்குது அந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது இங்கே வந்துட்டு நம்மளை வந்து தெ கோயமுத்தூர் வந்து தென்னிந்தியாவின் மான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க ஏன்னா இங்கே பருத்தி வந்து அதிகமாக வந்து விளையிறனால் தென்னிந்தியாவின் மான்சிஸ்டர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க இங்கே வந்து நிறையா வந்துட்டு கோயிலெல்லாம் இருக்குது அதாவது கோனியம்மன் கோவில் அந்தமாதிரி வந்து நிறையா கோவில் வந்து இருக்குது இப்போ டவுனால்ல அந்த டவுனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அங்கே நிறையா எல்லாமே வந்து கிடைக்கும் நம்ம புக்ஸ்ஸு ஆகட்டும் ட்ரெஸ் ஆகட்டும் பாத்திரம் ஆகட்டும் ஜுவல்ஸ் ஆகட்டும் அந்தமாதிரி நிறையா வந்து கிடைக்கும் நம்ம ஒருநாள் டவுனால் போனமுன்னா நமக்கு வேண்டிய எல்லா பொருளும் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்புறம் வந்துட்டு இப்போ ஈச்சனாரி அந்த சைடு வந்துட்டு போனமுன்னா அங்கே வந்து பிள்ளையார் இருப்பாங்க பெரிய பிள்ளையார் வந்து இருப்பாங்க அவர்கள நம்ம தரிசனம் பண்ணலாம் அப்புறம் பொள்ளாச்சி சைடு போனமுன்னா அங்கே வந்து மாகாளி அம்மன் கோவில் அந்த மாதிரி சாரி மாசாணி அம்மன் கோவில் அந்தமாதிரி வந்துட்டு இருக்கும் அ அவர்கள அந்த கோயிலும் வந்து நல்லாயிருக்கும் அப்புறம் மருதமலை அந்த சைடு ஃபுல்லாவே வந்து கிரின்னறியா வந்துகிட்டே இருக்கும் அந்தமாதிரி கோயமுத்தூரில் நிறையா பிளேஸ்சஸ்லாம் வந்துட்டு இருக்குது வேற என்ன சொல்லுவாங்க நிறையா வந்துட்டு மர்மமான இடங்கள்னா அது எனக்கு தெரில மற்றபடி கோயமுத்தூரில் வந்து நிறையா பிளேஸஸ் வந்துருக்கும் ஜிடி நாயுடு மியூசியம் வந்து நல்லாருக்கும் அங்கே நாங்கள் போயிருக்கோம் வாஉசி பார்க்குக்கு பக்கத்தில் இருக்குனு நினைக்கிறன் கரெக்டாக எனக்கு தெரில ஜிடி நாயுடு மியூசியம் வந்து நல்லாருக்கும் வாஉசி பார்க்கு நல்லாருக்கும் ஜூ அந்தமாதிரில்லாம் நல்லாயிருக்கும் அப்புறம் ஏதாவது ட்ரேட்ஃபேர்லாம் போடுவாங்க அதுவும் நல்லாயிருக்கும் அப்போ நிறையா வந்துட்டு வில்லாஸ் மண்டபம்ஸ் அந்தமாதிரி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உள்ள போயி பார்த்தம்னா அந்த டிஸைன்ஸ் அந்த கல்ச்சர்லாம் வந்து அதிகமாக இருக்கும் எனக்கு வந்து கோயமுத்தூர் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த கோயமுத்தூர் ரோட்டில் வந்து போகிறதே வந்துட்டு அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோயமுத்தூர் அதுக்கப்புறம் வந்துட்டு நைட் டைமில் வந்து ஸ்டீட் லைட்லாம் போட்டு அந்த சைடு கோயமுத்தூரில் வந்து நைட்டில் வந்து போனோம்னா நல்லாயிருக்கும் அந்த ஸ்டீட் லைட் வந்து ஆரெஞ் கலர் அந்தமாதிரி இருக்குதுனு நினைக்கிறன் கரெக்டாக தெரில அந்தமாதிரி டைமில் வந்து பைக்குலேயோ இல்லை பஸ்லேயோ வந்துட்டு நம்ம போனோம்னா வந்துட்டு நல்லாயிருக்கும் எனக்கு வந்து கோயமுத்தூர் வந்து ரொம்ப பிடிக்கும்